எங் என்னுடைய பகுதியில வந்து ஒரு தொழில தொடங்கணும்னு நான் நினச்சேன்னா இந்த தொழில தான் தொடங்குவேன் தையல் தொழில தான் தொடங்குவேன் ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு எங்கள் எங்கள் பகுதியில வந்து அவ்வளோ ஒரு தையல் யாரும் வந்துட்டு கடைகள் இல்லை அதனால் நான் வந்துட்டு அந்த தையல் தொழில தொ தொடங்குணும்னு விரும்புகிறேன் நான் நான் அதை தான் படிச்சிருக்கேன் தொழில் தொ அந்த க அந்த தையல் தொழில தான் நான் படிச்சிருக்கேன் அதனால் நான் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து நான் புதுசாக வந்திருக்கேன் ஸோ அந்த தையல் தொழில வந்து நான் இங்கே தொடங்கி எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு பத்து பேருக்கோ ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன இதுவாக தொடங்கி அதில் ஒரு பத்து பேருக்கு நானும் வேலை கொடுத்தேன்னா இங்கே இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு தொழில் இல்லாமல் வீட்டில வந்துட்டு நம்ம சும்மா இருக்கிறோமேன்ற ச சில பெண்கள் இருப்பாங்கள்ல சின்ன சின்ன அவங்களுக்கு வந்துட்டு இந்த எதாவது தெரியும் தைக்கிறத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு நான் வந்து இதை தொடங்கி அவங்க அதை வந்துட்டு உபயோகமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னென்னா இந்த தொழில தொடங்குறதுனால எனக்கு மட்டும் லாபம் வர்றதுன்னு நான் யோசிக்கலை சில பெண்கள் வந்து வீட்டில வந்துட்டு நம்ம எப்படி இந்த தொழிலை தொடங்குறது நம்ம வந்துட்டு முதலீடு இல்லாமல் என்ன தொடங்குறதுன்னு அப்போது நான் வந்துட்டு எதாவது ஒரு முதலீடு பண்ணி நான் ஆரம்பிச்சேன்னால் நானும் அதில் வளருவேன் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பத்து பேராக நான் ஆரம்பிச்சேன்னால் அது பத்தை வந்து ஒரு இருபதாக்கும் ஒரு ஐம்பதாக்கும் அப்புறம் நூறாக்கும் ஸோ எங் என்னுடைய நான் என்னுடைய இடத்துல வந்துட்டு அந்த தொழில் இல்லாதனால் நான் ஆரம்பிச்சி வச்சேன்னா அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து இன்னும் இல்லாத இடத்துல இந்த மாதிரி நான் வந்துட்டு அதை போட்டேன்னால் அந்த தொழிலை வந்து நான் தொடங்கினேன்னா நிறைய பேருக்கு தொ உதவி பண்ண மாதிரி இருக்கும் அவங்களும் அவங்களோடைய இதை வந்துட்டு வீட்டிலயே முடங்கி கிடக்காம அவங்கள நல்லா வந்துட்டு ஒரு தொழில்ல வந்து நல்லா அவங்களோடைய இதுவும் நான் அவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ஓ நம்மளும் வீட்டில வீட்டில சும்மா இல்லாமல் நம்மளும் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால் நான் எங்கள் நக எங்கள் இடத்துல வந்துட்டு நான் தொழில் தொடங்குறேன்னா தையல் தொழிலை தான் தொடங்குவேன்றது சொல்லிக்கிறேன்